இப்போல்லாம் எல்லா ஊர்லேயும் ஸ்டேஷ்னரி கடைல்லாம் இருக்குது எல்லா பொருள் நிறையா கலை பொருட்கள்லாம் விற்கிற இடமும் இருக்குது அதாவது மாறுவேட போட்டி இல்லை எதுனா டான்ஸுக்கு ட்ரெஸ்ஸு இல்லை நகை இல்லை ஏதோ ஒன்று தேவைப்படுதுன்னா அதை வாடகைக்கு ரெண்ட்டுக்கு கூட எடுத்து நம்ம அதை யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப எடுத்துகிட்டு போய் கொடுத்துறலாம் ஒரு நாள் வாடகை ரெண்டு நாள் வாடகை அப்படின்லாம் கூட தர ஆரம்ச்சிட்டாங்க ஸ்டேஷ்னரி கடைல்லாம் கூட இருக்குது ஸ்டேஷனரி கடையில் நம்ம எப்பவும் வழக்கமாக வாங்குகிறது என்னவாக இருக்கும் ஸ்கேலு பென்சிலு ரப்பரு ஸ்கெட்ச் பென்னு அதுக்கு அப்புறம் சார்ட்டு அந்த சார்ட்டு காட் போடு அட்டை தர்மாக்கோல் அப்புறம் சிஸ்ஸரு சல்லோடேப்பு கலர் கலராக இருக்க சல்லோடேப்பு ஜிகினா அதுக்கு அப்புறோம் இந்த ஃபோம் ஷீட்டு நிறைய கலர் கலர் பேப்பர்ஸ் கலர் பேப்பர்ஸ் நிறையா இருக்குது இதெல்லாம் வாங்குவோம் அந்த ஸ்டேஷ்னரியில் வழக்கமாக நம்ம வாங்குகிறது இவ்வளோ தான் இதெல்லாம் எதுக்காக வாங்குகிறோன்னா ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் இல்லாட்டி ஒரு திருவிழா டைமில் இப்போ ஏதோ ஒரு ஸ்கூலில் ஏதோ ஃபங்க்ஷனெலாம் நடக்குது அப்படினா நம்ம வந்து அதை யூஸ் பண்ணலாம் அதெல்லாம் வாங்கி நிறைய டெக்ரேஷன் பண்ணுறத்துக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் தெர்மாக்கோலில் நிறையா செய்யலாம் பூ மாதிரி செய்யலாம் வீடு செஞ்சு அதை எக்ஸிபிஷன் அதாவது எக்ஸிபிஷன்கெலாம் இருக்கும் போது நமக்கு தெரிஞ்ச எதுனா ஒன்று செஞ்சு அதுக்கு கலர் பண்ணி நம்ம நம்ம அந்த தர்மாக்கோலை வச்சு அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு அப்புறம் நம்ம இந்த ஃபோம் சீட்டில் நமக்கு தேவையான ஷேப்பில் அதை கட் பண்ணி அதை ஃபெவிக்கால் போட்டு ஒட்டி அதையும் நம்ம டெக்ரேஷனுக்கு பயன்படுத்தலாம் கலர் பேப்பர்ஸில் நம்ம தோரணம் மாதிரி கட்டி அதையும் பண் பண்ணலாம் எனக்கு இதில் எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படினா இதுக்குன்னு கைவினைத்துறையில் நான் போய் அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் வந்து இந்த மாதிரி இப்போது தான் நிறையா வந்திருச்சி ஃபோனில் ஃபோனிலேயே எல்லாத்தையும் பார்த்து அது மூலயமா கற்றுக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன வீட்டிலையே உக்காந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள்கள் ஸ்டேஷ்னரியில் இருந்து வாங்கிகிட்டு வந்து நமக்கு தெரிஞ்ச மாதிரி எப்படிலாம் டெக்ரேஷன் பண்ணலாம் எதை வச்சு என்னென்னு நல்லா செய்யலாம் இந்த க்ளேயெலாம் வச்சு செய்கிறது மிருகங்களோடய உருவம் அது மாதிரியும் செய்யிறது இதெல்லாம் நிறைய வந்துருச்சு இந்த க்ளே ஃபோம் ஷீட் இதெல்லாம் புது புதுசாக வந்துருச்சு இதெல்லாம் வச்சு நம்ம நிறையா செய்யலாம் ஜிகினா இருக்குது பலூன் இருக்குது இதெல்லாம் வச்சு நிறைய பண்ணலாம் இதெல்லாம் கைவினை பொருட்கள் தான் இதெல்லாம் வச்சு நம்ம பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது இதெல்லாம் நான் நான் வந்து ஃபெஸ்டிவல் டைமில் இந்த மாதிரி வீட்டில் நான் டெக்ரேஷன் பண்ணணும் அப்படினா அந்த டைம்கெலாம் இதை நான் பண்ணிருக்கேன் இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கேன் ஸ்டேஷ்னரியில் இதெல்லாம் நான் அடிக்கடி வாங்குறது அவ்வளோ தான்